ஆக்சுவலாக நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன் இப்போது வந்து செக்கெண்ட் டிகிரி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிகிட்டுருந்தேன் அப்போ என்னென்னால் ஒரு பதினேழுபேர் என்ன பண்ணிணோன்னா பதினேழு பேரில் ஒரு பத்துப்பேர் கூட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணிணோன்னா நல்லா ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு ப்ளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நாளைக்கு பட் ஆனால் அது எதுவுமே நடக்கவே இல்ல அட்லாஸ்ட்டாக சடன் ட்ரிப்பாக என்ன பண்ணிணோன்னா கன்னியாகுமரி தஞ்சாவூர் டு கன்னியாகுமரி வந்து அங்கே இருக்கிற ஒரு ப்ளேஸெல்லாம் அப்டேயே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ப்ளான் போட்டோம் ப்ளான் போட்டு என்னன்னால் அட் அது முமெண்டில் எல்லோருமே கிளம்பி ரெடி ஆகி கிளம்பியாச்சு எப்படி போவது அதுதானே பெரிய இதே ரிஸ்கு அண்டு அப்போதான் பார்த்தோம் பத்துப்பேர் போகிறோம் அப்போது ஒரு பைக்குக்கு ரெண்டுப்பேர் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு ஒரு அஞ்சு பைக்கில் கிளம்பிட்டோம் எல்லோருமே போகிற வழியில் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலே நல்லா ஃபன்னாக தானே இருக்கும் அதனாலே ஃபன் பண்ணிக்கிட்டு நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு அங்கே நல்லா இடையில வந்து ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு லன்ச் லன்ச்சுக்கு இல்லை டின்னருக்குன்னு நினைக்குறேன் நைட்டு சாப்பிடுட்டு அங்கையே ஸ்டே பண்ணிட்டோம் ஸ்டே பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அண்ட் தென் அப்புறமேலுக்கு தான் கன்னியாகுமரியே மறுநாள் காலைல ரீச் பண்ணிவிட்டு கன்னியாகுமரியில் வந்து ரெண்டு நாளாக அங்கே கடைத்தெருவெலாம் நிறைய இருக்கும் அதெலாம் சுற்றிப் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸெலாம் நிறையப்பேரு டாட்டூவெலாம் போட்டுக்கிட்டாங்க அவங்கவுங்க ஆள் பேர் அண்ட் தென் நம்ம சிலப்பேர் அம்மா பேர் சிலப்பேர் மாம் டாட் அந்தமாதிரி போட்டுக்கிட்டாங்க சிலப்பேர் முருகர் வேல் அந்தமாதிரி இதெலாம் போட்டுக்கிட்டாங்க அப்புறம் வேறு அங்கே திருவள்ளுவர் செலை அதை பார்த்துக்கிட்டு கன்னியாகுமரியில் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ஆகிறது அதுதானே அங்கே ரொம்ப பா பாப்புலரான இது அதை அதை போட்டோஷூட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கன்னியாகு அங்கேருந்து ராமேஷ்வரம் அங்கேருந்து ராமேஷ்வரம் போனோம் ராமேஷ்வரம் போயிட்டு ராமேஷ்வரம் கோவிலில் நல்ல தரிசனமெலாம் பார்த்துட்டு ராமேஷ்வரம் கோவில்லேருந்து கிட்டக்கே தானே தனுஷ்கோடி அந்த தனுஷ்கோடிக்கிட்ட தனுஷ்கோடி ஆமாம் அது தனுஷ்கோடி போகிறப்ப நல்லாருந்துச்சு ஒரு பக்கம் அலையும் இன்னோரு பக்கம் வந்து கடல் அலையே இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு அதுவும் நல்லாருந்துச்சு அண்ட் தென் அதை எட்ஜ் ஆஃப் த இந்தியா இந்தியான்னு சொல்லலாம் எட்ஜ் ஆஃப் த தமிழ்நாடுன்னு சொல்லலாம் ஏன்னால் தனுஷ்கோடி தானே எட்ஜ் அங்கே போயிட்டு எல்லோருமே செல்ஃபி எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்து எல்லோரும் அவங்கவுங்க இன்ஸ்ட்டாவில் ஸ்டோரியெலாம் போட்டு நல்ல என்ஜாய் பண்ணிணோம் அதெல்லாம் மறக்கமுடியாத நாள் அண்ட் தென் ஒரு வீட்டுக்கு வர ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் டூ டேஸ் ஆச்சு போயிட்டு வரத்துக்கு போயிட்டு நல்லா என் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த அப்புறமேலுக்கு மறுபடியும் இன்னோரு ஒரு ட்ரிப் போ ப்ளான் பண்ணாங்க பட் ஆனால் அது பாஸிபில் ஆகலை அப்புறம் எல்லோரும் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் அவங்கவுங்க ப்ரொஃபஷன்லை தேடிக்கிட்டு அவங்கவுங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க படிக்கிறாங்க படிச்சுட்ருக்காங்க இப்போது நான் மறுபடியும் படிச்கிகிட்டு தான் இருக்கேன் இங்கே இப்போது நான் படிக்கிற இடத்துல மறுபடியும் அதேமாதிரி ப்ளான் போடுறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னுதான் தெரியல பார்ப்போம் நானும் எக்ஸைட்டோடு தான் இருக்கேன் ப்ளான் பண்ணிட்ருக்காங்க

கரியர் கரியர் ஃபேம்லி அந்தமாதிரியே தான் ரன் ஆயிட்டிருக்கும் ஸோ இப்போயே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கணும்